சுய உதவிக்குழு மூலியமாக பார்த்திங்கனா அது வந்து பெண்களுக்கு ஒரு நல்லா வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து பெண்களை வந்து சுயமாக ஒரு தொழில் செய்வதற்கு அதில் வந்து நம்ப கடன் பெறுவதற்கு சுய உதவிக்குழு வந்து உதவி செய்கிறது மத்தவங்களை யாரும் எதிர்பாக்காமல் நம்பளுக்கு தேவையான ஒரு தொழில செய்வதற்கு எங்கேயும் வந்து பொருள் ஈட்டாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கனா இப்போ குழுவின் மூலமாக வந்து கடன் பெற்று அவங்க வந்து அதை வந்து இப்போ கடனை அடைச்சிருவாங்க இப்போ வேறு இடத்துல எங்கேயாவது நம்ப கடன் வாங்குனோம்னா அதை மொத்தமாக வந்து வட்டி முதல் எல்லாத்தையுமே அடைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து சுய உதவிக்குழு மூலமாக நம்ப கடன் எடுக்குறதால் மாதம் மாதம் அவங்க வந்து முதலும் வட்டியும் வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கட்டுறதால அவங்களுக்கு வந்து வட்டியும் குறையும் அசலும் கொறையும் இதனால் அவங்களோடைய கடன் சுமையும் குறையுது அதனால் வந்து அவங்களுடைய வாழ்க்கைத்தொகை தரம் வந்து உயர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது இது வந்து வேலை வாய்ப்பு வழங்குவதற்குனா என்னன்னா இப்போ வந்து ஒரு குழு இருக்குன்னா அவங்களை வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் இருக்காங்கனா அவங்க எல்லாரும் சேர்ந்தே ஒரு தொழிலை ஆரமிக்கலாம் ஊதுபத்தி தயாரித்தல் மெழுகுவத்தி தயாரித்தல் அந்த மாதிரி பொருள்கள் தயாரித்தல் அதற்கப்பறம் வந்து பேப்பர்ப்பை தயாரித்தல் அப்பறம் பேப்பர் ப்ளேட் தயாரித்தல் அதன் மூலியமாக வந்து அவங்க எல்லாரும் ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேரும் சேர்ந்து தயாரித்து அதை வந்து விற்பனை செய்றதால் ஒரு பத்து பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கிது அதன் மூலியமாக அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானமும் கிடைக்கிது அதனால் வந்து சுய உதவி குழு வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு நல்ல திட்டமாக நான் நினைக்கிறேன்